எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள்னு பார்த்திங்கன்னா கபடி ஜல்லிக்கட்டு ரெண்டு இருக்குது கபடி பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் அப்போ கடைசி நாளில் எல்லா ஊருலியுமே கபடித்திருவிழா அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த கபடித்திருவிழாவில் எல்லா ஊருலியும் அவங்க லோக்கலாக டீம்மை டெவலப் பண்ணி கடைசி நாள் அந்த திருவிழா வைப்பாங்க அதில் பரிசு தொகையை அறிவிப்பாங்க அது மூலிமா கபடியை இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டுதான் இருக்கோம் அதே போல் ஜல்லிக்கட்டு ஸோ வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாட்டுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம மாட்டுத்திருவிழா அன்னிக்கி காளையை வெச்சு நம்ம ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவோம் அந்த ஜல்லிக்கட்டு பார்த்திங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த மாட்டுக்கு நல்லா உணவு கொடுத்து நல்லா நீச்சல் கூட சொல்லிக்கொடுத்து நம்ம அதை டெவலப் பண்ணியிருப்போம் அந்த மாட்டுத்திருவிழா அன்னிக்கி தமிழர்களுடைய வீரவிளையாட்டான ஜல்லிக்கட்டும் நடக்கும்